பூர்வீகம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டி நம்ம பாட்டியோடய அம்மா அந்த அம்மாவோடய அம்மா அதுமாதிரி போயிக்கிட்டே இருக்கும் அவங்க காலத்துலெலாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றதான் சொல்லுவாங்க இப்போ கல்யாணம் வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்லாம் வீட்டுலேயே செஞ்சாங்க நிச்சயதார்த்தம் ஒரு காதுக்குத்தி மாமா வீட் நா மாமா மடியில் தான் உட்காந்து செய்வாங்க எல்லாம் பழைய காலத்தில் வீட்டுலேயே தான் செஞ்சாங்க இப்போ புதுசாக மண்டபம் வந்துருக்கு அந்த மண்டபத்தில் வந்து அதில் சனங்கள கூப்பிட்டு வந்து அது ஒரு ஒரு அமௌண்ட் பெரிய நம்ம ஃபஸ்ட்டு பழைய காலத்தில் வந்து வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சம் வீட்டில் இருக்கோம் இப்போ கர்ம காரியம்னு வச்சுக்கோங்களேன் அதில் பதிமூணு நாள் தான் செய்வாங்க இப் ஒரு சில பேர் வந்து பதிமூணு நாள் செய்வாங்க ஒரு சில பேர் பதினாறு நாள் இதுமாதிரி நிறையா நம்ம ஒரு சில பேர் ஐயரு வச்சு செய்வாங்க ஒரு சில பேரு அதை வச்சு செய்யவே மாட்டாங்க அதை மாதிரி நிறைய இருக்குது இப்போ நம்ம பழைய காலத்துலெலாம் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ சொந்த மாமான்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ உன் மாமா அது உங்க மாமா இப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பழைய காலத்துலெலாம் வச்சுக்கோங்களேன் இப்படிதான் சொல் அவங்க இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும் சொந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது யாரோ தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லாயிருக்காங்க இப்போ அதுமாதிரி மாறிடுச்சு இப்போ பழையக்காலத்துக்கு இப்போது எப்போவோ அதுமாதிரிலாம் நிறைய நினைவா இருக்குது ஒரு மெமரிஸ்